நைட்டில் பார்த்திங்கனா நான் வந்து கேபில்தான் வந்தேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்திச்சு என்னனு பார்த்திங்கனா நைட்டில் வந்து ஒருசில டிரைவருங்கெலாம் வழிப்பறிகள் பண்ணுவாங்க குடிச்சுட்டு ஓட்டுவாங்க ஏனால் அன்டைம்ங்கிறதினால அவங்க அந்த தூங்குகிற டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாள் ஃபுல்லாக ட்ரைவ் கேப் வண்டி ஓட்டிகிட்டே இருக்காங்க அதனால நைட்டில் அசதியாக இருக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க ஆனால் அந்த டிரைவர் பரவாயில்லை ட்ரிங்ஸ் சாப்பிட்ல நல்லா பாதுகாப்பா கொண்டுவந்து எறக்கினாங்க இன்னும் ஒரு சில டிரைவரெலாம் பார்த்திங்கனா பக்கத்தில் உட்காந்தா தூங்காதீங்க அப்புடின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இவர் பரவாயில்ல நான் நல்லா தூங்கினேன் எனக்கு ரொம்ப எந்தவொரு கஷ்டமும் இல்லாமல் இருந்துச்சி என் டிரைவர் நல்லா ட்ரைவ் பண்ணாங்க அதேமாரி பயம் ஒருசில டிரைவர் வண்டி ஓட்டினாவே கூட உட்காந்துட்டு போகிறவங்க கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏனால் இவங்க அப்படி ஓட்டுறாங்க இப்படி ஓட்டுறாங்க அப்ன் அந்தமாதிரி பயமெலாம் எந்த இதுவுமே கிடையாது நார்மலான வேகம் போனார் பாதுகாப்பாக கூட்டி வந்தார் நான் தூங்கிட்டுதான் வந்தேன் அவர் டிரைவர் எந்தவொரு பிரச்சினையும் இல்லாமல் என்ன பாதுகாப்பாக கூட்டி வந்துட்டார் அதுமட்டும் இல்லாமல் டிரைவருக்கு நம்ப வந்து அவங்களுக்குத் தேவையானதை நம்ப வந்து கொடுக்கணும் அது நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த அப்பப்போ டீ வாங்கி தர்றது அப்படினாதான் அவங்களுக்கும் தூக்கம் வராமல் ஓட்டுவாங்க நல்லா ஓட்டுறீங்க இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க அன்டைமில் ஓட்டுறீங்க பகல் டைமில் ஓட்டுறீங்க எந்த நேரமும் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறதினால கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க நம்மளுக்கு நம்ப உயிர் ஸேஃப்டி அதேமாதிரி மற்றவங்க உயிரும் ஸேஃப்டி அதனால பார்த்து பத்திரமா டிராவல் பண்ணுங்க அப்படின்ட்டு நல்லபடியாக வந்தார் அது அப்புறம் அவரு என்ன கரெக்டாக கொண்டுவந்து அதிகம் சுற்றவிடாம ஷார்ட்கட்டில் கொண்டுவந்து விட்டதினால அவருக்கு எக்ஸ்ட்ரா டீ செலவுக்கு காசு கொடுத்து அனுப்பினோம்